ஆ சொல்லுங்கய்யா நல்லாருக்கீங்களா மிசின்லாம் நல்லா ஓடுதா ஆ சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா மிசின் என்ன ரிப்பேரா இருக்குதுங்களாய்யா அப்போ அந்த நூல் கொஞ்சம் இதா ஸ்டக் ஆகிருக்கும் அதை பாருங்கய்யா சரிங்கய்யா அதுங்கய்யா மிசின் வந்து ரிப்பேரா இருக்குதுங்கய்யா பத்து நிமிஷம் ஆச்சுன்னால் ஹீட்டாயிருக்கும் பத்து நிமிஷத்துக்கெலாம் ஒரு பத்து நிமிஷம் ஓடுச்சுன்னா மீட்டர் ஹீட்டாகும் மிசின் பழைய மிசினாக இருக்கும் அதனால கொஞ்சம் ரிப்பேராக இருக்குதுங்க நீங்கள் பார்த்து செய்யுங்க அதை நான் ரிப்பேர் பார்த்து கொடுத்தர்றேன் போட்டு விடுங்கய்யா அது நான் ரிப்பேராக இருந்துதுன்னால் நான் வந்து பார்த்து அது நான் அது கரெக்ட் பண்ணி கொடுத்தர்றங்கய்யா மற்றபடி தறியெல்லாம் ஒழுங்காக ஓடுதுங்களாய்யா ஆ சரிங்கய்யா நீங்கள் பார்த்துக்குங்க நான் வந்து அது மிசின்ல கொஞ்சம் ரிப்பேராக இருந்தால் அது நான் பார்த்து கொடுத்தர்றேன் இன்றைக்கி பார்த்து கொடுத்தர்றேன் அதை சரிங்க வேறங்கய்யா வேற என்ன வேலை நல்லாருக்குலா ஆ சரிங்கய்யா ஆ பார்த்துக்கங்கய்யா பார்த்துக்குங்க அது ரிப்பேராகாமல் பார்த்துக்குங்க வேற ஒன்னுமில்ல அது ஹீட்டாயிருக்கும் மிசின் வந்து ஹீட்டாயிடும் அதனால் உங்களுக்கு இதாருக்கும் நான் மிசினை வந்து நான் கரெக்ட் பண்ணி கொடுக்கறேன் அது வந்து நான் வந்து நேரடியாக வந்து பார்த்துப் போட்டுக் கொடுக்கறங்கய்யா நீங்கள் வேலையைப் பாருங்கள் உங்கள் வேலையைப் பார்த்துட்டு நான் போட்டுக் கொடுக்குறங்கய்யா சரிங்கய்யா மிசினை மட்டும்